ஹாய் மேடம் ரீசண்டாக தான் மேடம் நான் வந்து நான் இந்த காலேஜ் தான் ராம்குமார் மேடம் ஃபிசிக்ஸ் டிப்பார்ட்மெண்ட் இப்போ தான் முடிச்ச ரீசண்டாக டிகிரி சர்டிஃபிகேட்டில் நேம் மாறி இருக்குங்க மேடம் அதனால் வந்து யுனிவர்சிட்டில் நான் எம்எஸ்சி போட்டேன் திருச்சி சாரதாவில் ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் அதில் அவங்க நேம் மாறி இருக்கறனால் மாற்றிட்டு வர சொல்லுறாங்க மேடம் அப்போ தான் வந்து எம்எஸ்சி போடலாம் அப்படின்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலான்னு சொல்லுறாங்க மேடம் லெட்டரே மிஸ் மேட்ச்சாக இருக்கு மேடம் அதை நீங்கள் மாற்றி கொடுக்கணும் மேடம் ஆ ஓகே மேடம் எனக்கு நெக்ஸ்ட் மந்த் டுவெண்டி ஃபோர் தான் மேடம் வந்து எனக்கு காலேஜ் ஓப்பனிங் அதுக்குள்ள எனக்கு மாற்றி கொடுத்தா போதும் மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் அமௌன்ட் ஏதாவது செட்டில் பண்ணனுமா மேடம் சரிங்க மேடம் ஆ ஓகே மேடம் பேன் கார்டு ஏதாவது வேணுங்களா மேடம் ஓகே மேடம் எனக்கு அடுத்த மந் நெக்ஸ்ட் மந்த் இருவத்தினாலாந்தேதிக்குள்ளே கொடுத்தா போதும் மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ தேங்க் யூ மேடம்